எங்கள் பகுதியில் உள்ள மக்கள் பெரும்பாலானோர் எல்லோருமே வந்து விவோ மொபைல் தான் பயன்படுத்துகிறாங்க விவோ மொபைல் வந்து எதனால் பயன்படுத்துறாங்கன்னால் அந்த விவோ மொபைலுடைய தரம் கொஞ்சம் நல்லா இருக்குது அதனால அந்த விவோ மொபைல் வந்து அதிகபட்சமான மக்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க நானும் வந்து விவோ மொபைல் தான் வந்து பயன்படுத்துகிறேன் என்னுடைய விவோ மொபைல் வந்து பயன்படுத்தி கிட்டத்தட்ட வாங்கி ஒரு அஞ்சு வருடம் ஆகிடுச்சி இது வரைக்கும் எந்த விவோ மொபைலில் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டு எதுவுமே இது வரைக்கும் ரெய்ஸ் ஆனதே கிடையாது அதனால் வந்து விவோ மொபைல் இருக்கிறதுனால வந்து ரொம்ப வந்து நான் வந்து சேட்டிஸ்ஃபைடாகவே ஃபீல் பண்றேன் பேசும்போது வாய்ஸ் நல்லா கேட்குது ரொம்ப லோவாக கேட்காம வாய்ஸ் நல்லா கேட்குது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு இதுலாம் சவுண்ட் எல்லாமே மீடியமாக எல்லாமே இருக்குது இதுமாரி விஷயங்கள் வந்து இருக்கிறதுனால வந்து எனக்கு வந்து விவோ வந்து மொபைல் வந்து எனக்கு வந்து பிடித்திருக்கு அது மட்டும் கிடையாது மொபைல் ஃபோனால் வந்து என்னென்ன வந்து பெனிஃபிட் கிடைக்குதுன்னா வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு ரெயில்வே டிக்கெட் வந்து புக் பண்றோன்னால் டிக்கெட் எடுக்கணும் நாங்கள் கவுண்டர் போயிட்டு டிக்கெட் எடுக்க தேவைல்ல என் வீட்டில் இருந்து வந்து என்ன பண்றோன்னால் ஆன்லைனில் வந்து அந்த மொபைல் மூலமாக வந்து டிக்கெட் எடுத்துக்கறோம் ஒரு தேட்டருக்கு போகணுனா கூட கவுண்டரில் போயிட்டு கீயூவில் நின்று டைமை வேஸ்ட் பண்ணி வந்து டிக்கெட் எடுக்கின்ற அவசியம் இல்லை வீட்டிலருந்தே டிக்கெட் பெற்றுக்கோம் அதேமாரி யூடுபில் போயிட்டு வந்து தேவையான செய்திகள் எஜுகேஷன் ஓரியன்ட்டான விஷயங்கள் எல்லாமே வந்து மொபைலில் தெரிஞ்சிக்கிறோம்